இங்கே பக்கத்தில் இருக்கறவீங்க மீன் பிடிக்க போவாங்க அவங்க ஜாதி பார்த்தீங்கன்னா செம்படவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் அவகள்லாம் வந்து சகஜமா பேசுவாங்க நம்ம கிட்டே நல்லா பேசுவாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க போவாங்க கொண்டு வந்தால் மீனெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்களெலாம் செய்வேங்க அப்புறம் அவக குழந்தைகள்லாம் நல்ல படியாக வந்து பொழுதானாக எங்கள் வீட்டில் எல்லாம் விளையாடிட்டு போவாங்க எப்போ மீன் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க கருவாடு இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க சாமி கும்பிடுறாங்கன்னா அது வந்து மாதாவை கும்பிடுவாங்க அதில் வந்து வருஷத்தில் ஒரு நாளைக்கு மாதா நோம்பு தான் நல்லா கொண்டாடுவாங்க அன்னிக்கி வந்து எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சு எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங் பக்கத்தில் இருக்கிறவீகளுக்கெல்லாம் நாங்களும் போய் அக்கா அண்ணான்ட்டு எல்லாம் சாப்பிட்டு தான் வருவேங்கோ எல்லாம் எங்களோடு சகஜமா பழகுவாங்க அதெல்லாம் நல்லா இருப்பாங்க